ஆ ஆமாம்மா ப்ளம்பர் தான் ஆமாம் நீங்கள் ஆ சொல்லுங்கம்மா எல்லாருக்குமே கரெக்ட்டா தான போட்டுருந்தோம் உங்குளுக்கு எந்த இடத்துலம்மா லீக்காயிட்டுருக்கு சரிம்மா நான் என்னன்னு வந்து பார்க்கறேன் நான் வந்து நாளைக்கு காலைல வரட்டுமா அது பார்த்துட்தான் சொல்ல முடியும் ரொம்ப லீக்காகுதா இல்லை குறஞ் கொ கொஞ்சமாக லீச்சா லீக்காகுதா அப்படியா ஒரு பைப்பு ரெண்டு இது வாங்கினா எப்டியும் ஒரு ஐநூறுவாக்கிட்ட வரும் செலவு மட்டும் அந்த ஃபிட்டிங் செலவுக்குலாம் அதை வந்து பார்த்துட்டு நான் நோட் பண்ணிவிட்டு போயிடுறேன் என்ன எனக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ ஆகுன்றதை நான் வந்து பார்த்துட்டு வேலை எப்படி இருக்கோ அது பார்த்துட்டு சொல்லுறம்மா அ நாளைக் காலைல ஒரு பத்து மணிக்குலாம் வந்துருவேன் ஓகேவா ஆ சரிம்மா சரி ஓகே ம்